வருடத்துக்கு ஒரு தடவை ஓம் சக்தி கோவிலுக்கு மாலை போடுறோம் மாலை போட்டு அஞ்சு நாள் விரதம் அஞ்சு நாளும் விரதம் முடிச்சிட்டு தினைக்கும் காலையில் எழுந்திரிச்சி வீடு வாசல் கழுவிட்டு மதியம் போல சமைத்து ஒரு வேலை தான் சாப்புடுவோம் நைட்டு டிஃபன் சாப்பிடுட்டு இதே மாதிரியே அஞ்சு ரெண்டு நேரம் குளித்துட்டு அஞ்சு நாள் விரதம் இருந்து அஞ்சு நாள் பஸ்ஸில் போயிட்டு நைட்டு ஃபுல்லாக ஒரே அமர்க்களம் தான் அமர்க்களம் படுத்திட்டு அஞ்சா நாள் போயிட்டு அங்கே போய் வரிசையில் ஊறுனா ஏழு மணி நேரம் ஆறு மணி நேரம் நின்று முடிச்சிட்டு சாமியை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து வந்தோம்னா ரொம்ப கொஞ்சோம் மனசும் நிம்மதியாக இருக்கும் அதே சமயத்தில் கொஞ்சோம் கஷ்டமாவும் இருக்கும் அங்கேருந்து வந்துட்டு கடை தெருவுங்கள்லாம் நிறையா இருக்குது அதெலலாம் பசங்களுக்கு நான் ஜாமான் வாங்கணும் திங்க்ஸ் பொருளெல்லாம் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து வந்துட்டு அப்புறம் மதியானம் சாப்பிடுட்டு எல்லாத்தையும் முடிச்சி அலுத்து பஸ்ஸுக்கு வந்து உட்காந்து அப்புறம் தான் வீட்டுக்கு வருவோம் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து அதே மாதிரி வீடு வாசல்லாம் கழுவிட்டு விரதம் இருந்துட்டு அப்புறம் மாலையை கழட்டி வச்சிட்டு இனிமேட்டுக்கு அடுத்த வருஷம் நம்ம வரணும் அப்படிங்கிற மாதிரி மனசுல நினச்சிட்டு ஓம் சக்தி ட்ரெஸ் கழட்டி வச்சிட்டு மறுபடியும் எப்போயும் போலவே இருப்போம் சமயபுரத்துக்கு போகிறதும் அமாவாசைக்கு அமாவாசை பௌர்ணமிக்கு பௌர்ணமி போகிறது உண்டு இது மாதிரி கோவில்களுக்கு போனாவே மனசு ரொம்ப கஸ் நல்லா இருக்குது சந்தோஷமா இருக்குது கஷ்டத்தலாம் மறந்து இருக்கும் சமயபுரத்துக்கு போகும் போது நைட்லாம் அங்கே போனால் ஒரே அமர்க்களம் தான் போயிட்டு வந்துட்டு அந்தாண்ட ஒரு பக்கம் கும்மி அடிப்பாங்க அந்த பக்கம் ஒரு பக்கம் கோலாட்டம் அடிப்பாங்க அந்த பக்கம் ஒரு பக்கம் அன்னதானம் கொடுப்பாங்க இதெல்லாம் ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு நடந்து நடந்து நடந்து நடந்து நைட்டு ஃபுல்லா தூங்கிறதே கிடையாது தூங்காம முழிச்சிட்டு நைட்டு விடியகாலம் அஞ்சு மணிக்கு தான் ஏழுந்திரிச்சி அப்பறமே பஸ்ஸுக்கு கிளம்பி அவ்வளோ கூட்டத்துலையும் கிளம்பி நாங்க வர்றதுக்காட்டியும் மணி விடியகாலம் ஆறு ஏழு மணி ஆகிடும் அன்னைக்கு நைட் இருக்கும் போதெல்லாம் அந்த டையர்ட்னெஸ் தெரியாது அடுத்த நாள் காலையில் வந்ததுக்கப்பறம் தான் எங்கெங்க அலைஞ்சோம் எப்படி இருந்தோங்கிறத உடம்பு ரொம்ப கொஞ்சோம் கஷ்டமாகவும் இருக்கும் ஆனால் போன திருப்தி வந்து இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம